வய வயலில் பயிருலாம் அறுவடை செய்த பின்னே ஜாலியாக பாத் எல்லாம் ஒன்றா கொண்டாடுவோம் அது ஒரு திருவிழா மாதிரி நடத்துவோம் அந்த திருவிழா வந்து வெளியூருலேந்து நிறய பேர் வருவாங்க அந்த திருவிழா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா ஜாலியாக பண்ணுவோம் அறுவடை முடிஞ்சு அதில் இதுலாம் பண்ணி விவசாயத்தை வேலைல்லா பண்ணி அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதை விற்கிறது காசு வரும் எல்லாம் இந்த திருவிழாவில் வந்து செலவு பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் ஊரில் அந்த திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அறுவடை செய்ததுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க அது அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திருவிழா வந்து எல்லா ஒன்றா ஜாலியாக கொண்டாடுவோம் வெளியூருலேருந்து எங்கள் சொந்தகாரங்க எல்லாம் வருவாங்க எல்லாம் ஒன்றா திருவிழாவை கொண்டாடி சந்தோஷமாக இருப்போம் அந் திருவிழா வந்து நிறைய கடைகள் எல்லாம் வரும் சின்ன பசங்க ஜாலியாக அதில் விளாண்ட்டு இருப்பாங்க பலூன் இதலாம் வாங்கி பயிர் அந்த இது அறுவடை செஞ்சொன்னே கா எல்லாம் விற்று காசு இருக்கும் அதை வச்சு திருவிழா வந்து எல்லாருமே ஜாலியாக கொண்டாடுவாங்க அதனாலேயே அது வந்து அறுவடை திருவிழான்னு என்று கூட சொல்லுவாங்க அது பேரை